மூடநம்பிக்கைகள் இது வந்துவிட்டு என்னென்னு சொல்கிறது எல்லா ஊர்லேயுமே இது பின்பற்றுறாங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்ல ரொம்ப பண்ணுவாங்க அந்த தமிழ்நாட்ல எங்கள் அம்மா நிறையாவே ஃபாலோ பண்ணுவாங்க எப்படி சொல்கிறது எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பூனை குறுக்கால் போச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்து உக்கார்ந்துக்கணும் பத்து நிமிஷம் கழித்து தான் போகணும் அதுவும் தண்ணி குடிச்சுட்டு தான் போகணும் அந்த மாதிரிலாம் பூனை குறுக்கால் போனதுக்கும் நான் வெளியில் போகிறதுக்கும் என்னங்க சம்பந்தம் ஆனால் அது எங்கள் அம்மா பண்ணுவாங்க அடுத்தது இந்த பல்லி உழுவறது பல்லி உழுந்தா இந்தந்த நாளைக்கு இந்தந்த பெயருன்னு இந்த கோவிலுக்கு போகணும் அந்தக் கோவிலுக்கு போகணும் அப்படிம்பாங்க சரி நம்ம வீட்டில் சும்மா இருக்கோம் அதெல்லாம் பண்ணுறாங்க ஓகே நான் அன்னைக்கு அப்படி தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்ருக்கேன் பல்லி உழுந்துருச்சு எங்கள் அம்மா வந்துவிட்டு ஸ்கூல் பஸ்ஸும் வந்துடும் ஆனால் எங்கள் அம்மா வந்துவிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா குளிச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டு அப்புறம் அந்த ஆஃப் டே நான் ஸ்கூலுக்கே போகல அந்த அதுக்கு அப்புறம் அந்த ஆஃப் டேவில் தான் நான் போனேன் இது இதை விட பெருசு என்னென்னா இந்த நரபலி எங்கள் வீட்டுலலாம் நரபலி கொடுக்கல நான் பொதுவாக சொல்கிறேன் நரபலி கொடுத்தா வந்துவிட்டு இ இந்த பொன் சேரும் அப்புறம் நம்ம இந்த வீடு இந்த இடத்துல வீடு கட்டலாம் நம்மளோடய கம்பெனி வந்துவிட்டு இன்னும் உயர்வுக்கு போகும் இதெல்லாம் என்னங்க ஒரு உயிரை கொல்வது அது ரொம்ப பெரிய பாவம் தப்பு கடவுள் நம்ம வாழ்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அது கொடுத்த அது எப்படி சொல்கிறது உயிரினமோ இல்லை மனுஷங்களோ ஆனால் அதை கொடுக்கறது தப்பு தான் இந்த மாதிரி நிறையா மூடநம்பிக்கை இருக்குது இந்த மூடநம்பிக்கை நாம் நம்ம வீட்டில் தான் இருக்குதுன்னு பார்த்தா படத்தில் கூட காட்டுறாங்க இந்த லியோ படத்துலேயும் அப்படி தான் வந்துவிட்டு தங்கச்சியை பலி கொடுத்தா அவங்களுக்கு வந்துவிட்டு நிறையா சொத்து வரும் நிறையா சம்பாதிக்கலாம் இதெல்லாம் ஒரு அறிவு கெட்டத்தனமான ஒரு மூடநம்பிக்கை இந்த மாதிரி தான் வந்துவிட்டு கேரளாவிலயும் வந்துவிட்டு அதிகமாக மூடநம்பிக்கை தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் கேரளாவில் அதை விட வந்துவிட்டு மூடநம்பிக்கை நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க அப்புறம் வேறு என்ன மூடநம்பிக்கை அப்புறம் வந்துவிட்டு பாம்பு பாம்புங்கிறது ஒரு உயிரினம் தான் ஆனால் பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துவிட்டா அந்த பாம்புக்குன்னு தனிக் கோவில் இருக்கும் அதில் போய் பால் ஊற்றணும் பாம்பு வந்துவிட்டு நம்மளை வந்து பார்க்க சொல்லுது அது உயிரினம் அதுக்கே இடம் இல்லாமல் அதுவும் நம்ம வீட்டுக்கு வருது அது வந்துடுச்சு அது பாவம் அப்டின்னுலாம் சொன்னால் வந்துவிட்டு அது என்னங்க பண்ணும் நாம் தான் வந்துவிட்டு இருக்கிற காடு தோட்டம் எல்லாத்தையுமே வந்துவிட்டு அழிச்சுட்டு கட்டிடமா கட்டினா அப்போ அதுங்களுக்கு இடம் இருக்கதான் செய்யாது அது நம்ம வீட்டுக்கு வர்றத்தான் செய்யும் அப்புறம் இன்னொன்று வந்துவிட்டு கல்யாணம் ஆகிட்டு அவங்க வந்துவிட்டு புருஷன் இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்துவிட்டு நம்ம முன்னாடி வந்துவிட்டாங்கன்னா போகிற காரியம் நடக்காது இதனால கூட இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க புருஷன் எதுலேயோ இறந்து போய்ட்டாங்கன்னா நாம் போய் நாம் எதுனா தப்பு பண்ணிவிட்டோம்னா அதையும் அவங்க மேலே பழி போடுறது அப்புறம் எதுனா வந்துவிட்டு சூனியக்கார பாட்டி இந்த மாதிரிலாம் அந்த பாட்டியெல்லாம் வந்தால் உள்ளே போய் உக்கார்ந்துக்கணும் அவுங்க மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது இதெல்லாம் என்ன நியாயம் மூடநம்பிக்கைங்கிறது வந்துவிட்டு அது நம்ம முன்னோர்கள் வேறு எதுக்கோ சொல்லியிருப்பாங்க அதில் நாம் வந்துவிட்டு கடைசியில் அதை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வெச்சுருக்கோம் மூடநம்பிக்கைலாம் எதுவுமே இல்லை அதை நாம்மளா யோசிக்கிறது தான் எல்லோருமே வந்துவிட்டு நமக்குன்னு ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கும் அதை எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஃபாலோ பண்ணோம்னா எந்த மூடநம்பிக்கையும் இல்லை நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணுவோம் நல்லதுக்கே